நா தமிழை தாய்மொழியாக கொண்டதுனால் ரொம்பவே பெருமிதம் கொள்கிறேன் ஏன் அப்படின் பார்த்தோம்னா தமிழ்மொழி மாதிரி ஒரு மொழி வந்து எதுவுமே கிடையாது ஆனால் தமிழ்மொழி மக்கள்லாமே வேற்று வே வேறு வேறு மொழிகள் கற்றுக்கறதுல அதிகம் முக்கியத்துவம் காட்டுறாங்க வேறு மொழி கற்றுக்கறது வந்து ஒன்றும் தப்பில்லை ஆனாலும் இரு அப்படி இருந்தும் நம்மளோட மொழியை வந்து அழிய விடாமல் பாதுகாக்கணும் ஏன்னால் வந்து நம்ம மொழியில் உள்ள அத்தனை திருக்குறளையும் எல்லா லே இதையும் வந்து வேற்று மொழியில் வந்து மொழிப்பெயர்க்கிறாங்க அப்போ நம் தமிழ்மொழியில் வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்றதை நம்ம தான் உணரணும் நம்ம மொழி வந்து மேன்மை அடைகிறதுக்கு நம்ம தான் வந்து எதாவது வழி வகுக்கணும் எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரு பழமொழி ஒரு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின் பார்த்தோம்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இந்த ஒரு வார்த்தையை நம்ம மனசில் வாக்கியத்தை நம்ம மனசில் வெச்சிக்கிட்டோம்னால் போதும் என்றைக்குமே வந்து நாம்ம நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் இந்த எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி நம்ம தான் எல்லாமே படித்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு தற்பெருமையும் ஒரு எதுவுமே வந்து நம்ம மனசில் இருக்கவேக்கூடாது அதுக்கு உகந்த ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு தான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நம்ம கற்றது நம்ம தெரிஞ்சது வந்து சின் கொஞ்சமான விஷயமா தான் இருக்கும் குறைவான விஷியந்தான் ஆனா நம்ம கல்லாதது கற்காதது நமக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்துல ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு தற்பெருமையோடு வாழ்கிறத குறைச்சிக்கிட்டோம்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ச்சியடைய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான உதாரணோம் இந்த சொற்றொடர் அதனால் எனக்கு தமிழ்மொழியும் ரொம்பவே பிடிக்கும் அதில் முன்னர்கூட இதாக இருந்தது இப்போ வந்து விஜய் டிவியில் விஜய் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழா தமிழான்ற ஒரு ஒரு ஷோ கண்டெக்ட் பண்ணுறாங்க அது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அதை பார்த்தோம்னாவே நமக்கே ஒரு ஆசையா இருக்கும் நாம் என்னோடய ஸ்கூலிங் டைமில் கூட நான் வந்து தமிழ் போட்டியில் அந்தமாதிரி விஷயத்துலலாம் நான் நிறையா கலந்துக்குவேன் எனக்கு தமிழில் வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எல்லா லாங்வேஜ் கற்றுக்கிட்டாலுமே எனக்கு தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு வந்து எனக்கு போகவே போகாது